எனக்குப் பத்து வயசு இருக்கும்போது எங்கள் வீட்டில் எனக்கு நீச்சல் பயிற்சி சேர்த்து விட்டாங்க அதுக்கப்புறம் பதிமூணு வயது ஆகும்போது எங்கள் வீட்டில் எனக்கு யோகா பயிற்சி சேர்த்து விட்டாங்க நான் யோகா பயிற்சியில் நான் மூச்சு கட்டுப்படுத்தல் இது முதல் பலமுறைகளில் சொல்லிக் கொடுத்தாங்க அந்த மூச்சு கட்டுப்பட்டு முறைனாலே எனக்கு நீயா நீச்சல் நீச்சல் பயிற்சிலையும் என்னால் மூச்சை கட்டுப்படுத்த முடிஞ்சுச்சு அதனால் நீண்ட ஆழத்துக்கு போக முடிஞ்சுச்சு நீண்ட நேரத்துக்கு என்னால் நீச்சல் அடிக்க முடிஞ்சுச்சு அதனாலே அது இது இது யோகா பயிற்சி பண்ணுறதுனால தான் எனக்கு நீச்சல் போட்டியும் நல்லபடியாக பண்ண முடிஞ்சுச்சு